என் பேர் வசந்த் நான் வந்து பேர்பெரியான்குப்பம் அனந்த சுடர் ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பவுனம்மாள் திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் தென்றல் ஸ்கூலில் தான் நான் வந்து என்னுடைய பள்ளி வாழ்க்கையை நான் துவங்க ஆரம்பித்தேன் அப்போ நான் போயிட்டு எனக்கு மூன்று மூன்றரை வயது இருக்கும்போது நான் வந்து எல்கேஜி சேர்ந்தேன் எல்கேஜி சேர்ந்து படிக்கும்போது ஸ்கூல் டீச்சிங்லான் நல்லாருந்துது எனக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப இன்ரஸ்ட்டாக இருக்கும் டான்ஸ்

டான்ஸ் சின்னப் புள்ளைங்களே வந்து ஸ்க்ரிப்ட் ரைட்டிங் ட்ராயிங் இதில் மூணுலியும் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வங்கள் அதிகம் பொதுவாகவே ரைட்டிங்னால் கட்டுரை கவிதை அந்தமாதிரி ஆர்வங்கள் அதிகம் அப்படி இருக்கிற பட்சத்தில் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கபடி கிரிக்கெட் ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் இது ரெண்டுமே நான் வந்து ரொம்ப சிறப்பாக விளாடுவேன் அப்புறம் வளர வளர கபடி மேல் எனக்கு ரொம்ப ஆர்வங்கள் வந்துடுச்சு டான்சில் கபடியில் ஸ்க்ரிப்ட் ரைட்டிங் கட்டுரை கவிதை ஓவியம் இதில் எல்லாத்துலேயுமே நான் பிரைஸுகள்லாம் வாங்கியிருக்கேன் ஆன்வல் டேலான் நடக்கும்போது நான் வந்து ஸ்கூல்லில் வந்து ஸ்கூல்லில் நல்ல டான்ஸ் நல்ல டான்ஸ் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்லியே ரொம்ப டான்சில் எனக்கு ரொம்ப அதிகம் ஆர்வங்கள் இப்பலாம் எனக்கு டான்ஸ் ஆடத் தெரியாது அப்போது நடந்த சம்பவங்கள் நல்ல அருமையாக டான்ஸ்லாம் பண்ணுவேன் அதன் பிறகு பதிமூணு பதிமூணு லெசனு அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க டீச்சிங்லாம் நல்லாயிருக்கும் எக்ஸாம் எக்ஸாம் கவுன்ட்ருலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமை வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைலே வந்து தென்றல் ஸ்கூலில் பழக்கப்படுத்தி கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் எப்படி செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பழக்கப்படுத்தி கொடுத்தாங்க ஹிந்தி க்ளாஸுக்கு வந்து தனியாக ஒரு டீச்சர்ஸ் வச்சு ஹிந்தி க்ளாஸ் எடுக்கறதுக்காக சொல்லி கொடுத்தாங்க தென்றல் ஸ்கூலில் அப்படிலான் போயிட்ருக்கும் போது டீச்சிங் நல்லா இருந்தது நல்லா படிச்சிட்டிருந்தேன் இங்கிலிஷ்லாம் நல்லா படித்தேன் பர்ஃபெக்ட்டாக படித்தேன் திடீர்னு வீட்டில் வறுமைகள் வந்ததினால வறுமைகள் வந்தது எனக்கு தெரிய ஆரம்பித்தது கரெக்ட்டாக அஞ்சு வருஷம் படித்தேன் எல்கேஜிலேர்ந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் அப்புறம் நானாக அம்மா அப்பாகிட்ட சொல்லி எனக்கு அங்கே போகறதுக்கு பிடிக்கல என்னை வந்து எலிமன்ரி ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி பவுனம்மாள் திருமண மண்டபத்திற்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்கூலில் ஜாயின் பண்ணிணேன் அங்கே வந்து இங்கிலிஷ் மீடியம் படித்தவங்கள்லாம் இங்கிலிஷ் நல்லா படிப்பாங்க பேசுவாங்க தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலிஷ் அவ்வளோவா வராது அங்கே போயிட்டு இங்கிலிஷ் நல்லா படிக்க ஆரம்பித்ததுனால ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஃபிஃப்த் ரேங்க் இந்தமாதிரி எடுக்க ஆரம்பித்தேன் அங்கேயும் போயிட்டு நல்லா படித்தேன் இன்றைக்கும் ஸ்கூல் லைஃபை நினச்சோம்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் நாங்கள் நடந்து போயிட்டு வந்த பாதை நாங்கள் செஞ்ச சேட்டைகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு பார்க்கும்போது இன்றைக்கும் அழுகையாக வரும் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் நடந்து போன பாதையெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அங்கே நடக்கனுன்னு ஒரு ஆசையாக இருக்குது சின்னப் பிள்ளையில நடந்த சின்ன சின்ன தருணங்கள்லாம் இன்றைக்கும் நான் வந்து எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் தான் பிரேயர்சில் உறுதிமொழி சொல்வது அந்தமாதிரி பீப்புள் லீடராக இருந்தேன் மறுபடி வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கு அப்புறம் ஹயர் செகன்டரியில் ஜாயின் பண்ணிணேன் ஹயர் செக்குல ஜாயின் பண்ணி அங்கே அங்கே லைஃப் நல்லாதான் போயிட்டுருந்தது ஸ்கூல் லைஃப் வந்து என்னைய பொருத்தளவு ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் எந்த டீச்சருக்கும் என்னை பிடிக்காமல்ல எல்லாருகிட்டேயும் எல்லா மரியாதையாக அழகாக லட்சணமாக படித்தேன் பெருசாக படிப்புன்னு சொல்லலை ஒழுக்கத்தை கல கற்றுக்கிட்டேன் ஸ்கூல் லைஃபில் வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லான் பண்ணியிருக்கோம் முந்திரி கொட்டை எங்கள் ஊரில் விளையும் முந்திரி கொட்டையெல்லாம் திருடியிருக்கோம் பலாக்காலாம் விளையும் பலக்காலா திருடியிருக்கோம் வீட்டில் மாட்டியிருக்கோம் அதெல்லாம் வந்து திட்டுவாங்க சண்டை போடுவாங்க அடிப்பாங்க இப்படிலா பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு ஸ்கூல் லைஃப் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்படி படிக்கிற காலத்தில் வந்து இருக்க இருக்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் அறிவு அறிவுத் திறனை வளர்த்துக் கொண்டே போனேன் நான் இன்றைக்கும் எங்கள் ஸ்கூல் எல்லாம் பார்த்துக்கிட்டு போகும்போது வரும்போது எனக்கு மேரேஜாகி எனக்கு குழந்த பையன் இருக்கான் பையனை நான் முன்னாடி பைக்கில் உட்கார வச்சுட்டு போகும்போது நானும் இங்கே தான் படித்தேன் என் பிள்ளையும் இங்கேதான் படிக்கப்போகுது அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ளே மனசுக்குள்ளே வரும் அதை அப்டே பக்குவமாக அப்போ ஒரு சிரிப்பு தன்னை மீறி ஸ்கூல் லைஃபை தாண்டி அப்புறம் ஸ்கூலில் பாஸ் பண்ணிவிட்ட பிறகு காலேஜில் சேர்வதுக்கான டைம் வந்தது அப்போது அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் சீட் போட்டேன் கிடச்சுது அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் படித்தேன் யுனிவர்சிட்டிக்கு போயிட்டு என்னோடய லைஃப் எப்படினா வறுமையில் வாழ்ந்ததுனால் காலேஜ் காலேஜ்விட்டு வேலை பார்டைம் ஜாபாக என்ன வேலையோ அதை செஞ்சுக்கிட்டு என் செலவுக்கு நானே காசு சம்பாரித்திக்கிட்டு படித்திட்டு வாழ்ந்துட்டு வந்தேன் காலேஜ் வாழ்க்கையும் நல்லாதான் போச்சு அதை முடிக்கறதுக்குள்ளவே நான் வந்து கலையில் எனக்கு மிகச்சிறந்த ஆர்வம் அதனால் வந்து தபேலான்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தபேலா தெருக்கூத்தில் வாசிக்கிற மிருதங்கம் அதனால் தபேலாவும் மிருதங்கத்தையும் நான் நல்லா பயன்பாட்டு ரீதியாக நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு நல்லா மிகச்சிறந்த முறையில் கற்றுக்கினேன் இன்றைக்கி வந்து மிருந்தங்கம் நல்லா வாசிக்கிறேன் தபேலா வந்து அரை குறையாக இருக்குது தபேலா என்னைக்காச்சும் முழுமையாக கத்துப்பேன்ற ஒரு நினப்பு எனக்கு இருக்குது நம்மூரில் வந்து பேர்பெரியான்குப்பத்தில் வந்து மூணுத்திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ஒன்று தீமிதி திருவ தீமிதி திருவிழா திரௌபதி அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப பேமஸ் எனக்கு சிறு பிள்ளையிலேர்ந்தே எனக்கு ரொம்ப ஆசை திரௌபதி அம்மன் மேல் திரௌபதி அம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள் எங்கூரில் ஆரம்பித்திருக்கிற காளிகாம்பாள் கோயில் திருவிழா தீமிதி திருவிழா எங்கூரில் ஆரம்பித்திருக்கிற மாரியம்மன் கோயில் திருவிழா நூற்றியெட்டு பால்குடம் எடுக்கிறது இந்தமாதிரி நிகழ்ச்சிக்கு எல்லாம் வரும்போது உறவினர்கள் விசுவாசம் படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து சேருற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கூர் திருவிழா எங்கெங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவாங்க சொந்த பந்தத்தை நாலு பேரை பிரிஞ்சிருக்கிறவங்க வந்து இவங்கள அப்படி இருக்கறவங்க சண்டை போட்டவங்க நம்மகிட்ட பேசாமல் இருந்தவங்க நம்மகிட்ட பிடிச்சும் பிடிக்கா மாதிரி இருக்கவங்க அப்படிலான் அந்த தருணத்தில் நம்ம பார்க்கும்போது ஆட்டமெட்டிக்காக பேசணுன்ற எண்ணங்கள் மனதில் ஒரு சந்தோஷங்கள் இதுலாம் தாண்டி நம்மூரில் வந்து இந்தமாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்துருக்குது எனக்கு பொதுவாகவே வந்து நிகழ்ச்சிகள் திருவிழா விசேஷம் நல்லது இதெல்லாம் எனக்கு நடந்தால் ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள்லான் நடந்துருக்குது இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தலான் நம்ப மிஸ் பண்ணுறோம்ன்னு நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன் இப்போ திரும்பவும் இதலாம் நடக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு இருக்குது இப்போது ஏஜ் ஆக ஆக எனக்கு பழசுலாம் நினக்கும் போது ரொம்ப அழுகையாக வருது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதலாம் திரும்ப நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எனக்கு தோணுது நன்றி வணக்கம்